இப்போ நம் ஊரில் வயசு பசங்கள் இருக்கிறாங்க பசங்கள் இருக்கும்போது அவங்க வறுமை கோ வறுமை காரணம் தான் வேறு ஒன்றும் கிடையாது சில பசங்கள் நல்லா புஜ்ஜால் படிக்கிதுங்க சில பசங்கள் இப்படி அப்படி நாலு பா கூடி பசங்கள் ஒன்றுக்கு ஒன்று எட்டு மணி வரைக்கும் பசங்கள் போய் கூடலாம் விளையாடலாம் அந்த எட்டு மணி மேலே போயோ பத்து மணி பன்னெரெண்டு மணி அதுக்கு மேலே எந்த தாய் தகப்பனும் அனுப்பக்கூடாது அனுப்பாது நம் புள்ளைங்களை கரெக்டாக வெச்சுருந்தா பசங்கள் கரெக்டாக தான் இருக்குது அந்த த சில பிள்ளைங்க நல்லா இருக்குது சில பிள்ளைங்க பசங்களோடு கூ கூட போகுதுங்க வறுமை என்னென்னால் இப்போ தண்ணி அடிக்கிறது காரணம் ஒன்று தான் சொல்லுவேன் நான் அதிகம் இந்த பசங்கள் அப்போ வந்து இருபது டூ முப்பது வயசுக்குள்ளே பசங்கள் நிறைய தண்ணி அடிக்கிதுங்க பாஞ்சு வயசு பையன் கூட தண்ணி அடிக்கிறான் அது தப்பு அது செய்யக்கூடாது நான் திட்டம் பண்ணிக்கிறான் நிறைய பசங்கள் திட்டம் பண்ணிக்கிறான் அப்புறோம் அதிலேருந்து பசங்கள் சரி சரியா இருக்குது ரெண்டும் ஒன்று தானே என் பேச்சு கேட்காத போயிங்கிதுங்க மீதி பசங்கள் சுமாராக இருக்குதுங்க நல்லா நல்லா புத்தி சொல்லி சொல்லுவேன் நான் அனுப்பப்பா இப்படி இருங்க இப்படி போகாதிங்க இப்படி வாங்க இப்படி கஷ்டப்படுங்க கஷ்டப்பட்டாலும் சாப்பிடுங்க மீதி வீண் செலவெலாம் பண்ணாதீங்க நாளைக்கு நீ ஒன்று கல்யாணோன்னால் யாருக்கு கடன் வாங்கி தானே செய்ய போகிற அப்படிலாம் சொல்லுவேன் அதுமாரி சில பசங்கள் கேட்கும் ரெண்டு ஒன்று கேட்காத பசங்கள் போயிடுங்கோ அப்படி போகும்போது அப்பாக்கிட்ட அம்மாக்கிட்ட ச நல்ல புள்ளைங்களாக இருக்குதுங்க இதில் ரெண்டு பசங்களை நான் பார்த்துக்கறேன் ரொம்ப தராதரம் இல்லாது போயிடுதுங்க சொல் பேச்சு கேட்கல அவங்கள சொல்லாத விட்டேன் அவனை அப்பா ஒருத்தடவை சொல்லி பார்ப்போம் கேப்பார் பேச்சு கேட்கலனா அவன் போய் போகிறான் அதோடு விட்டேன் மீதி பசங்கள் கேட்கற பிள்ளைங்க நல்லா அறிவுரை சொல்லி நல்லப்படியாக வெச்சுக்கிறேன் பார்த்துப்பேன்